என்னைப்பத்தி சொல்கிற அளவுக்குலாம் ஒன்றும் பெரிய விஷயம்லாம் ஒன்றுமே கிடையாது ஏன்னா ஒரு சாதாரண ஒரு ஏழை வீட்டில பிறந்து ஒரு பொண்ணு மிடில் கிளாஸ் ஃபேம்லினு சொல்கிற மாதிரி ஃபுல்லாவும் படிக்கலை பாதியிலையே படிப்பை நிறுத்திட்டேன் எது ஆசைப்பட்டாலும் கிடைக்காது ரொம்ப வந்து நம்ம எந்த மாதிரியான ஒரு இடத்துல இருக்குறோம் எல்லாமே தெரிஞ்சு கஷ்டம் தெரிஞ்சு வளந்திருக்கேன் இங்கே எதோ ஒரு கடைக்கு போகிறோம் இல்லை எதோ ஒரு பொருளை பார்க்குறோம் ஆசையாக இருக்குது வாங்கணும் அப்படினு நெனச்சால் கூட நம்ம என்ன மாதிரியான ஒரு இடத்துலேருந்து வந்திருக்கோம் நம்மளால் அது வாங்க முடியுமா நம்ம அம்மா அப்பா இதை நமக்கு வாங்கி கொடுப்பாங்களா அது நமக்கு செட் ஆகுமா எல்லாமே யோசிச்சு அந்த பொருள் எனக்கு வேணாம் அப்படினுட்டு வர ஒரு பொண்ணு ஒரு டிரெஸ் எடுக்கவே போறோம்னால் கூட அந்த டிரெஸ் நல்லா இருக்கானு பார்த்து எடுக்கிறத விட இந்த வேலைக்கு நம்மளால எடுக்க முடியுமா அப்படிங்கிறத பார்த்து தான் வந்து டிரெஸ்ஸையே முடிவு பண்ண முடியும் அப்புறம் என்ன சொல்றது எனக்கு நான் எந்த அளவுக்கு பொறுமையாக இருக்குறனோ அந்த அளவுக்கு எனக்கு முன் கோபம் அதிகமாக வரும் அவ்வளோ சீக்கிரம் யார்கிட்டையுமே போய்ட்டு பேசிற மாட்டேன் எங்கிட்ட வந்து பேசுகிறவங்கட்ட நான் டக்குனு பேசிற மாட்டேன் ஆனால் எனக்கு ஒருத்தவங்கள பிடிச்சிருச்சி பேசணும்னு ஆசைப்பட்டேன் அப்படினா அது யாராக இருந்தாலும் சரி அவங்களோட நான் நண்பர்களாயிடுவேன் அது என்னுடைய பழக்கம் என்கிட்ட வந்து பேசுகிறவங்க எல்லாருமே வந்து ரொம்ப திமிராக பேசுது அப்படினு தான் சொல்லுவாங்க ஏன்னா என்னுடைய பேச்சு சவுண்ட் அந்த மாதிரி இருக்கும் அது என்னென்னா எனக்கே தெரியாது நான் எப்போதும் மனதில எதையுமே வச்சுக்க மாட்டேன் டக்குனு எதையுமே பேசிருவேன் சரினா சரி தப்புனா தப்பு அப்படியே பேசிருவேன் அது சில பேருக்கு ஒத்துக்கும் சில பேருக்கு ஒத்துக்காது இடம் பொருள் ஏவல் பார்த்து பேசணும்னு சொல்லுவாங்க எனக்கு அப்படினா என்னன்னே கூட தெரியாது எனக்கு ஒரு விஷயம் பிடிக்கல அப்படினா நான் பட்டுனு அதே இடத்துலயே பேசிருவேன் அப்படி நினக்கிறதுனால என்ன திமிர் பிடிச்சதுனு சொல்லுவாங்க நான் அது என்னுடைய சுய மரியாதையாக நான் நினக்கிறேன் அடுத்து என்ன சொல்றது என்னை பற்றினா டக்குனு யாராவது எதாவது ஒன்று அழுதாங்க அப்படினா அது வந்து என்னால் வந்து அவ்வளோ சீக்கிரம் வந்து மறக்கவே முடியாது டக்குனு வந்து எனக்கும் கண் வந்து கலங்கிடும் அது ரொம்பவுமே வந்து கஷ்டமாக இருக்கும் யாராவது எங்கேயாவது ஓரு இடத்துல பிச்சைக்காரங்க இருக்கிறாங்க அப்படினாலுமே கூட அது வந்து எனக்கு கஷ்டமாக இருக்கும் நம்மகிட்ட இருக்கிற காசயாச்சும் கொடுத்துடனும் கொடுத்து அவங்களுக்கு எதாவது ஒன்று பண்ணிடணும் அப்படினு நினப்பேன் அது சரியா தப்பான்லாம் எனக்கு தெரியாது நம்ம வீட்ல சாப்பாடு இருக்குது அப்படினா யாராவது வந்து பசிக்குது சாப்பாடு கொடு அப்படினு கேட்டாங்கன்னா யோசிக்காமல் வீட்டில இருக்கிற சாப்பாட்டை போட்டு கொடுத்துருவேன் அது வந்து என்னுடைய நல்ல பழக்கமா கெட்ட பழக்கமானு எனக்கு தெரியாது ஆனால் நான் வந்து அப்படி தான் இருப்பேன் வேற என்ன சொல்றது எனக்கு அதிகமாக வந்து மேக்கப் அந்த மாதிரிலாம் பண்ணிக்க தெரியாது நான் வந்து சிம்பிளாகவே தான் இருப்பேன் ஏன்னா நம்ம எந்த மாதிரியான இடத்தில் இருந்து வந்திருக்கோம் அப்படிங்கிறது வந்து லாஸ்ட் வரைக்கும் மறக்க கூடாதுனு நினக்கிறேன் இப்போ ஒரு டிரெஸ் பண்ணுறோம் அப்படினா எல்லாரும் வெளில போய் என்ன இப்படி டிரெஸ் பண்ணியிருக்க இது நல்லா தான் டிரெஸ் பண்ணிட்டு வர வேண்டியது தானே நல்லா தான் தலை சீவிக்க வேண்டியது தானேனு சொன்னால் கூட நான் அதை கேட்க மாட்டேன் ஏன்னா நம்மக்கிட்ட என்ன இருக்கோ அதை வச்சி அதில் சந்தோஷமாக இருந்திட்டு போகணும்னு நினைக்கிற ஒரு ஆள் நான் யாருமே யாரோருடைய இடத்தையும் பார்த்து பொறாமை பட மாட்டேன் அவங்க அப்படி பண்ணியிருக்காங்க நம்மளும் அதே மாதிரி பண்ணனும் அப்படினு எனக்கு நினைக்க தெரியாது ஏன்னா சின்ன பிள்ளையிலையே வந்து உங்க அம்மா அப்பா எல்லாருமே வந்து பிரிஞ்சு வாழ்ந்ததுனால எல்லாத்துக்குமே நான் ஏங்கியிருக்கேன் அதனாலையே எதுவும் எனக்கு நான் எதாவது கேட்டால் நடக்காதோ கிடைக்காதோ அப்படிங்கிற ஒரு பயத்தில் நான் யார்கிட்டயுமே எதுவுமே கேட்க மாட்டேன் நம்மக்கிட்ட என்ன இருக்கோ அதை வச்சு எப்படி சந்தோஷமாக இருக்கணும் அன்னைக்கு எப்படி நம்ம சந்தோஷமாக இருக்குறோம் இன்னைக்கு நம்ம என்ன கற்றுக்கிட்டோம் அப்படிங்கிறதுல நான் கொஞ்சம் ஆர்வமாக இருப்பேன் ஆனால் எனக்கு படிக்கணும்னு ரொம்ப ஆசை என்னால் முடியலை பாதியிலையே படிப்பை நிறுத்திவிட்டேன் அது அது இப்ப நினச்சாலும் எனக்கு தோணும் படிச்சிருக்கலாமோ அப்படினு இதுக்கு அப்புறமும் படிக்கிறதுக்கான வாய்ப்பு எனக்கு கிடைக்கல இதுதான் உண்மை